ஹலோ சார் ஆ சார் சொல்லுங்கள் சார்

ஆ சார் சொல்லுங்கள் சார் ஆ கேட்குதுங்க சார் ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் ரிப்பேர் சார் கொஞ்சம் ப்ராப்ளம்

அது இப்போ ஒரு டூ டேஸாக இருக்கு சார் இந்த ப்ராப்ளம் ஆமாம் ஆமாம் சார் வாட்ரு அது ஆ சொல்லுங்கள் அது என்னான்னு தெரியல தண்ணி சரியாக வ வரல அது இது வாட்ரு லைனில் அது அது வந்து ப்ளஸ்ஸு லைனு சுச்சு போர்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்

இப்போ நான் பாலக்கோட்லர்ந்து கொஞ்சம் உள்ளே வரணும் சார் எங்கள் ஊருக்கு பட்டாக்குபட்டி வில்லேஜு ஆ பால பாலக்கோட்லேர்ந்து ஒரு எட்டு எட்டு கிலோமீட்ரு வருங்க சார்

ஆ ஓகே சார் ஆமாம் சார் ஸ்விச்சு போர்டு ம் ஓகே ஓகே சார் எயிட் ஹண்ட்ரட்டில் வருங்களா அதுக்கு கம்மி பண்ண முடியாதுங்களா

கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார்

ஓகேங்களா ம் சார் அது திங்க்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் வாங்கிக்கங்க சார் என்னென்ன திங்க்ஸ் வேணும் அது அது

ஆ ஓகே ஓகே சார் ஓகே ஓ அப் ஆ இருக்கு சார் இதே நம்பர் தான் சார் வாட்ஸ் அப் நம்பரு நான் இப்போ செண்ட் பண்ணுறேன் அப்புறம் ஃபேன் சரியாக ஓடமாட்டுங்குது சார் அது என்ன ப்ராப்ளம்னு தெரில

ம் அது இந்த ஃபேனுக்குண்டான இது டூல்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே

ஆ அப்புறம் வந்து அப்புறம் கேபிள் கொஞ்சம் கேபிள் கனெக்ஷனும் ரொம்ப இதாயிருக்கு ஷாட்டாயிருக்கு ஆ ஆமாம் சரி நீங்கள் வாங்கிகிட்டு வாங்க அதுக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ அதை நான் இது பேப்பண்ணுறேன் இல்லைல்ல இப்போ இது இழுக்கணும் நம்ம வீட்டுக்கு இது இழுக்கணும்ல லைனு ஒயரு ஆ அவ ஆ ம் ஆ ஓகே சார் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்புறம் பா அந்த இது அந்த அமௌண்ட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ம் ஆ ஆ ஆ ஓகே சார் ம் க்ரேட்டு வந்துருங்க சார் ஞாபகமாக